ஆமாம் மேம் நான் வந்து இங்கே ஹவுஸ்ஸில் ஏற்கனவே நீங்கள் தான் இன்டீரியர் டிசைன்ஸ்லாம் பண்ணிருந்தீங்க அதனால் இப்போ வந்து சில சேஞ்சஸ்லாம் பண்ணலாம் அப்படின் சொல்லிட்டு உங்களை வர சொல்லியிருந்தேன் இங்கே வந்து கபோர்ட் வந்துட்டு உட்டில் இருக்குது அந்த உட் உட்டில் வந்துட்டு அந்த பெய்ண்ட்டிங்ஸ்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின் சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது அப்புறம் ஓ அப்பட்னா நம்ம வால் வந்து ப்ளைனாக இருக்குது அதுக்கு நம்ம பேர்ட் டிசைன்ஸ்லாம் பண்ணலாமா ஓ அப்படியா சரி அப்புறம் இந்த ஸ்விட்ச் போர்ட்லெலாம் வந்துட்டு அதுக்கு மேலேயும் டிசைன்ஸ்லாம் போடுற மாதிரி அங்கேயும் ப்ளைனாக இருக்கா இருக்காமல் ஆ ஓகே அப்புறம் அவ்வளோ தான் வேறு எதுவும் இல்லை பெய்ண்ட் பண்ணுறது அவைலபிளாக இருந்தாலும் ஓகே அப்படி ஷீட்ஸ்னாலும் ஓகே தான் ஷீட்ஸ் வந்துட்டு ரொம்ப நாள் இருக்குற மாதிரி எதுவும் தண்ணி கிண்ணி பட்டால் எதுவும் ஆகாத மாதிரி வேணும் ஓ ஓகே அப்போ அதையே பண்ணிடலாம் இட்ஸ் ஓகே நம்ம அதையே பண்ணிக்கலாம் ஆ ஓகே டன் ம் தேங்க் யூ